கால போக்கில் தமிழ்மொழி வந்து கொறைஞ்சிட்டு வருதா அப்படின்னா அது தான் உண்மை இப்போ வந்து வெளிநாட்டில் வெளியூரில் இருந்து ஹிந்திகாரங்க கேரளாகாரங்க நிறையா பேர் மொழி ஹிந்தி இங்கிலீஸு எல்லா தெரிஞ்சவிய்ங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளாற இருக்கிறதுனால ஒரு பொது மொழி நம்ம தமிழ் மொழி அழிஞ்சுட்டு வருதுன்னு தான் சொல்லணும் தமிழ் மொழி சுத்தமாகவே வந்து நம்மளுக்கே பேசுறதுக்கே என்ன யாருகிட்டே எந்த மொழியில் பேசுகிறதுன்னு தெரியல நம்ம தமிழுமே பார்த்தாவே ஒரு ஒரு கேவலமாக நினைக்கிற இருக்குது இப்பத்த சூழ்நிலை தமிழ்மொழி அழிஞ்சுட்டு வருதுன்னு தான் சொல்வேன் இப்போது ஸ்கூல்லேயே போய் ஜாய்ன் பண்ணாலுமே குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் தான் மெயினாக மெய்னு இப்போ நானே என் குழந்தைகளையே வந்து தமிழ் மீடியத்தில் சேர்க்குறத விட இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து படிக்க வைக்கணும்ன்னு தான் எனக்கே தோணுது ஏன்னா ஒரு காலேஜு ஒரு வெளியுலகன்னு போகும்போது தமிழில் பேசினா யாரும் மதிக்கிறதில்லை இங்கிலீஷு இல்லை ஹிந்தி இந்த மாதரி மொழிகளுக்கு தான் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது அப்போ நாங்கள் எங்கள் எங்கள் குழந்தைகள எந்த மொழியில் படிக்க வைப்போம் நாங்கள் தமிழில் சேத்தோனா அது காலேஜுக்குள்ளாற போய் நிற்கிறப்போ எல்லோரும் இந்தி இங்கிலீஸில் பேசுகிறப்போ நம்ம குழந்தைங்க தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு போய் அங்கே நிற்கிறப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது தமிழ் மொழி சுத்தமாக அழிஞ்சுட்டு வருதுன்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம நம்ம நடைமுறையில் பேசுகிற தமிழில் வந்து பேசுறதுக்கே அங்கே குழந்தைங்க கூச்சப்படுதுக இங்கிலீஷ் தான் அங்கே மெயினாக வந்து நிக்குது காலேஜுலேருந்து இப்போ வெளியுலகம் எல்லா எல்லா பக்கமுமே தமிழ் மொழி அழிஞ்சுட்டு வருதுன்னு தான் சொல்லணும்